ட்ரெயில்லாக இருந்தாலும் சரி தான் பேருந்தாக இருந்தாலும் சரி தான் விமானமாக இருந்தாலும் சரி தான் நமக்கு இப்போ ஒரு டிக்கெட் டைம்மிங் சொல்கிறாங்க டிக்கெட் டைம்மிங் சொல்லிட்டு இந்த நேரத்தில் இப்போ அஞ்சு மணிக்கு ட்ரெயின் ரெயில்வே ஸ்டேஷன்ல வந்துடும் ரெயில் நிலையத்தில் வரணும் அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம பஸ்ஸில் புக் பண்ணுறோம் உங்களுக்கு ஆறு மணிக்கு பஸ்ஸு கிளம்பிரும் நீங்கள் அதனால் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னுடுங்க அப்படின்னு நம்மகிட்ட ஃபஸ்ட்டே ஒரு எச்சரிக்கை தாராங்கள் நம்ம அந்த ஆறு மணிக்கு நம்ம கரெக்டாக போய் ரீச் ஆகுறோம் ரீச் ஆகுற நேரம் சில ட்ரைவர் வந்து ரொம்ப அசால்ட்டாக ஓட்டி ரொம்ப மெதுவாக வருவாங்கள் இல்லைன்னா காலையிலயே ஒவ்வொரு ட்ரிப் எடுக்கம்போதும் லேட்டாக எடுத்து லேட்டாக எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த ட்ரிப்பும் அதே போல் தான் ஆகும் அவங்க காலையில எவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்தாங்கன்னால் அடுத்த ட்ரிப்பு அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வரலாம் அவங்க காலையில எடுக்கிறது லேட்டாக ஆகும் போது சில சமயம் ஒரு ட்ராஃபிக்காக இருக்கலாம் சில சமயம் அவங்க மேலேயும் நம்ம குத்தம் சொல்லக்கூடாது ட்ரைவர் மேலயும் குற்றம் சொல்லக்கூடாது அவங்களும் நமக்கு வேண்டி தான் அவங்க உலைக்கிறாங்க சில நேரங்கள் வந்து அவங்களுக்கே அவங்கள அறியாமே சில இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும் அப்போ அந்த இடத்துலேந்து அவங்க வர கடந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து இருக்கிறனால தான் அவங்களால ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் வந்து லேட்டாக வருது லேட்டாக வரும்மோது அந்த மக்கள் வந்து பொறுக்கவே மாட்டாங்கள் நமக்கு ஆறு மணி சொல்லியிருக்காங்க இன்னுமா வரலன்னுட்டு ஒரு அரைமணிக்கிரு பொறுப்பாங்கள் ஒரு முக்கால் மணிக்கிரும் பொறுப்பாங்கள் ஒரு மணிக்கிரும் ரெண் ஒன்றரை மணிக்கிரும்னால் அது ட்ரைவர் மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்கள் அதனால் ஏ நம்மளோடைய சூழ்நிலைய தக்கன அவங்க சூழ்நிலையும் பார்க்கணும் அதே போல் இப்போ மக்களாக நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கு போய் நம்ம கரெக்டாக பஸ் ஸ்டாப்ல நிற்கிறோம்னா பிரச்சனை கிடையாது அவங்க ட்ரைவர் மேலே தப்பு இருந்தாலும் பரவாயில்ல இதுவே நம்ம வந்து ஆறு மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம ஆறரை மணிக்கு பஸ்ஸுன்னால் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க அப்படி நம்ம ஃபோன் ரீச் பண்ணலயோ இல்லைன்னா ஃபோனை எடுத்து நம்ம ஒழுங்கா ரெஸ்பான்சிபிள் பண்ணலயோ எதுவுமே பண்ணலன்னா சில ப சில பஸ்ஸுலாம் வந்து கிளம்பிரும் ஆனால் ட்ரெயின் பொறுத்தவரைக்கும் அப்பட்லாம் ஃபோன் பண்ணிலாம் கேட்கவே மாட்டாங்கள் இந்த ஆறு மணின்னா வந்து நிற்கணும் அப்படி இல்லைன்னா கிளம்பிருவாங்க அப்போ நமக்கு வந்து அந்த பஸ்ஸோடையயோ இல்லைன்னா அந்த ட்ரெயின்ல உள்ள ரெயில்ல உள்ளது நமக்கு ரிஃபண்டு தாங்கன்னு கேட்டாலும் நமக்கு அதுக்கு பா ரிட்டன்க்கே பாதி இது போயிடும் இப்போ ரெயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிட்டன் அமௌண்ட் வந்து பாதி தான் கிடைக்குமே தவிர ஃபுல்லா வராது பஸ்ஸு பொறுத்தவரையும் ரெண்டு மூணு நாள் கழிஞ்சி தான் கிடைக்குமே தவிர உடனே கிடைக்காது அப்படிலாம் இருக்கும் போது நமக்கு எப்பன்னா அந்த பேமெண்ட் கிடைக்கிறது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பதக்கடுச்சிகிட்டே தான் இருக்கும் இதுவே அவங்க லேட்டாக வந்ததுக்கு நம்ம பொறுக்க தானே செய்கிறோம் நம்ம என்ன ரிட்டன் அமௌண்ட்டாக கேட்குறோம் அதை அவங்க தரவா போகிறாங்க தர மாட்டாங்கள் அதுதான் அசால்ட்டாக பதில் சொல்லுவாங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கோபம் வர்றது தான் இப்போ நம்ம சில இடத்துக்கு சீக்கிரமாக போகணும்னு நினைப்போம் அப்போ இந்த பஸ்ஸெல்லாம் நம்பி நம்ம வந்து புக் பண்ணிடுவோம் சரி ஆறு மணிக்கு நம்ம கிளம்புனோம்னா அடுத்த நாள் காலைல சீக்கிரமாக போய் சேர்ந்துருவோம்னு சொல்லி நம்ம பண்ணுவோம் ஆனால் பஸ்ஸு லேட்டாக வரும் போது நமக்கு அந்த ப்ரோக்ராம்லயும் டென்ஷன் ஆகும் கரெக்டாக அந்த டைம்மிங்க்கு போய் நிற்க முடியாது நேரம் தாண்டும் அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு பஸ்ஸுனாலயோ ஒரு ரெயில்னாலயோ ஒரு விமானமாலயோ இதனாலயே நமக்கு வரக்கூடிய நிறைய தடங்களும் இருக்குது சில பஸ்ஸு வந்து அப்பதான் நமக்கு நேரம் காலம் தெரியாமல் தான் அவங்க மெதுவாக போவாங்கள் சில பஸ்ஸு வந்து ரொம்ப சீ ஸ்பீடாக போய் விட்ருவாங்க அப்போ நம்ம சீக்கிரமாக போகணும்னு சொல்லி தான் சூப்பர் ஃபாஸ்ட் அந்த மாதிரிலாம் ஏறுவோம் ஆனால் அவங்க அசால்ட்டாக கொண்டு போய் விடுவாங்க அப்படி வச்சு பார்க்கும் போது நமக்கு அது வந்து கரெக்டான நேரத்தில் ரீச் ஆகாதம்போது நமக்கு கண்டிப்பாக கோபம் வர தான் செய்யும் அப்போ அந்த ட்ரைவரை தான் கடந்து திட்டுவோமே தவிர மக்களுக்கு வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அடுத்தவங்களை தான் பழி சொல்லி பழக்கம் அப்படி தான் நம்ம எல்லாருமே திட்டுறது நம்ம மேலே தப்பு இருந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கள்